ஹரிணி ட்ராவல்ஸுங்களா மேடம் நாங்கள் கோபிலேருந்து பேசுகிறோம் இந்த மாதிரி நாங்கள் நாளைக்கு கோயிலுக்கு போகலான்ட்டு வாடகைக்கு வருவீங்களா

நாங்கள் கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் போகணுங்க நாங்கள் ஒரு ஒன்பது பேர் வருவோங்க எங்களுக்கு ஒரு ஒன்பது பேர் போகிற மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்க சரிங்க அப்போ இந்த ரெண்டில் விலை சொல்லுங்க நாங்கள் வந்துட்டு காலையிலும் கிளம்பி நைட்டு வர மாதிரிங்க சரிங்க சரிங்க ஓ மினி வேனுக்கு மட்டும் பத்தாயிரங்களா சரிங்க அப்போது காருக்குன்னால் என்ன வாடகைங்க அது ஏங்க அதுக்கு மட்டும் ஆயிரத்து ஐந்நூறுவா எச்சு கேட்குறீங்க சரிங்க அப்போது எ சரிங்க அப்போ ஏசி வேணாம்னு சொன்னால் கம்மி பண்ணிப்பீங்களா அது ஏங்க ஐந்நூறு மட்டும் கம்மியாகுது சரிங்க கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுங்களேன் சரிங்க அப்போ நாங்கள் காரே எடுத்துக்கிறோம் ம் சரிங்க நாளைக்கு காலையில் நேரமாகவே ஒரு நாலு மணிக்கு வந்துடுங்க கோபிச்செட்டிபாளையம் இருக்கில்லங்க பஸ் ஸ்டாப்பு அங்கே அங்கே ஒரு நாலு மணிக்கு வந்து நின்றுடுங்க பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆ ஆமாங்க ஆ நாங்கள் எல்லாேருமே வந்துடுவோங்க நீங்கள் பஸ் ஸ்டாப்க்கு மட்டும் வந்துடுங்க சரி ஓகேங்க தேங்க் யூ